ஹலோ யாருங்க ஆ ஆமாங்கம்மா சொல்லுங்க சந்தையில் இருக்குதுங் உங்களுக்கு என்ன காய்கறி தேவைப்படுதுங் நம்மக் கிட்டே உருளைக் கிழங்கு கத்திரிக்காய் வெண்டைக்கா தக்காளி எல்லாமே இருக்குதுங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும்

கிலோ தக்காளி ஒரு கிலோ நாற்பது ரூபா வருதுங்கம்மா அப்புறம் வெண்டைக்கா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபது ரூபா வருது கத்திரிக்காய் வந்து அரை கிலோ இருவது ரூபாய் வருதுங்க சரிங் உங்களுக்கு என்னெனங் சரி பார்த்துக்கலாம் நீங்கள் வாங்கிறத பொறுத்து ரேட்டு குறைச்சிக்கலாங் இல்லயில்ல எல்லாம் நம்ம தோட்டத்தில் வந்ததுதாங்க மருந்தெல்லாம் எதுவும் இல்லை எல்லாம் சுத்தமான காய்தாங்க சரிங் நீங்கள் வந்து வாங்கிறீங்களா இல்லை நான் வந்து கொடுத்துடுட்டுமாங்க சரி வாங்கிலாங்கம்மா வாங்க சாயந்திரம் இங்கே மார்க்கெட்டில் தான் இருப்போம் வந்து வாங்கிக்கோங்க ஆ எல்லாம் நல்ல காய் தாங்க வாங்க சரிங்கம்மா